நான் வந்து டெய்லி வந்து களி செய்வேன் ஏ அந்த காலத்துலருந்தே எங்கள் பாட்டி வந்து களி செய்வாங்க எங்கள் தாத்தாவுக்கு வந்து செஞ்சு போடுவாங்க நானும் வந்து களி செய்வேன் அப்பப்போ ஒழுங்காக வராது இருந்தாலும் இப்போ வந்து செஞ்சு செஞ்சு பழகிவிட்டேன் இப்போது வந்து நல்லா செய்கிறேன் டெய்லி எங்கள் வீட்டில் வந்து களி தான் செய்வோம் களி சாப்பிட்டா நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட்டுங்கிறதுனால் டெய்லியுமே களி செய்வோம் செய்வோம் எல்லாேருமே களி வந்து நல்லா சாப்பிடுவோம் அந்த காலத்துலருந்தே எங்கள் பாட்டி அது வந்து செஞ்சதுனால் எனக்கும் ஒரு ஒரு களி வே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த காலத்துலருந்து செஞ்சுட்டு வந்தனால நானும் களி வந்து நல்லா ஒரு திருப்தியாக சா சாப்பிடுவேன் நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட்டு டெய்லி எங்கள் வீட்டில் வந்து அதே தான் செஞ்சு சாப்பிடுவோம் இப்போ வரைக்கும் டெய்லியும் செய்கிறோம்